நான் செய்ற சமையல் சரியாக வரல அந்த ரெசிப்பி சரியாக வரலன்னா அதில் வேறு எதையாவது ஆட் பண்ணாக்கா அப்படி என்ன ஆட் பண்ணால் அதனுடைய சுவை நல்லா இருக்கும் அப்படின்னுட்டுன்னு அதை வந்து ஆட் பண்ணி அதை சரி பண்ணிவிடுவேன் அதனுடைய சுவையை வித்தியாசமாக வர்ற மாதிரி செஞ்சு மாற்றிடுவேன் அதுவ அப்போ எல்லாருமே வந்து இதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கேன்ட்டுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அது போல தான் எந்த ஒரு இதையும் சமைச்சு கொடுப்பேன் வீட்டில